திரைப்பட கலைஞர்கள் பேசுறப் பற்றி நான் என்னைய கேட்டாங்கன்னா என்ன என்னைய கேட்டீங்கன்னா நான் அவசியமானது எதுவோ அல்லது அவ் அவசியமான எது உண்மையோ அதைய மட்டும்தாங்க எடுத்துக்கணுங்க அதில் ஆழமாக போய் அது பொய்யாகவும் இருக்கலாங்க உண்மையாகவும் இருக்கலாங்க நிஜமாகவும் இருக்கலாம்ங்க ஆழமாக போய் அதை தேவையில்லாததை நம்ம எடுத்துக்கக்கூடாதுங்க ஏன்னா தேவையில்லாத விஷயங்கள் வந்து சீக்கிரமாக இப்போ தொலைக்காட்சி மூலமாகவோ பத்திரிக்கை மூலமாகவோ மொபைல் போன் மூலமாகவோ சீக்கிரமாக வந்துடுங்க அது நல்ல விஷயம் வந்து ரொ வரதுக்கு ரொம்ப லேட்டாக ஆகுங்க அதை வந்து மக்கள் அவ்வளோக்கா இது பண்ண மாட்டாங்கங்க அவங்க நிறையா நல்ல விஷயம் மட்டும் சொல்லுவாங்க அப்படிங்கறது இல்லைங்க நிறையா கெட்ட விஷயம் மட்டும் சொல்லுவாங்க அப்படிங்கறதும் இல்லைங்க அவங்க நல்லதும் சொல்லுவாங்க கெட்டதும் சொல்லுவாங்கங்க நம்ம எது நமக்கு தேவையோ நம்ம அதைய மட்டும்தாங்க நம்ம எடுத்துக்கணுங்க கெட்ட விஷயங்களுக்கு நம்ம ஏங்க அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க நல்ல விஷயத்த பார்ப்போங்களேன் கெட்ட விஷயம் நாலு சொன்னாங்கன்னால் நல்லது நிறையா சொல்லுவாங்கங்க அந்த நல்ல விஷயம் மட்டும்தாங்க நம்ம எடுத்துக்கணுங்க அந்த நல்ல விஷயத்துக்காக நம்ம எவ்வளோ வேணாலும் துல்லியமாக இது பண்ணி பார்த்துக்கலாங்க என்னைய பொறுத்தளவுக்கு நான் வந்து நல்ல விஷயத்த நிறையா தடவை யோசிப்பங்க நிறையா இதில் போய நானு இது பண்ணி யோசி யோசிப்பேனுங்க அவங்க சொல்கிறது நல்ல விஷயத்த கெட்ட விஷயத்த பற்றி நானு இது பண்ணிக்கவே மாட்டேங்க நானும் அதைப்பற்றி நினச்சிக்கவும் மாட்டேன் அதை ஒரு பெருசாக ஒரு இதையப்பண் இது பண்ணவும் மாட்டேனுங்க ஏன்னால் மனசு ந ஜனங்களுடைய இயற்கையே அதுதானுங்களே கெட்ட விஷயத்த வந்து சீக்கிரமாக பரப்பி விடுவாங்கங்க நல்ல விஷயத்த அவ்வளவு சீக்கிரமாக இது பண்ண மாட்டாங்கங்க அவங்க வந்து நல்ல செய்தி சொன்னாலுமே போ போலி செய்தி சொன்னாலுமே என்னைய பொறுத்தளவுக்கு நான் நல்ல செய்தியை மட்டும் நான் சீக்கிரமாக இது பண்ணிக்கிவேங்க எடுத்துக்குவேங்க எடுத்துக்குவேன் அது நல்லது நாலு பேருத்துக்கு சொல்லுவேங்க அவங்க அப்படி சொல்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுடைய தொழில் எல்லாமே அவங்களுக்கு பாதிக்குங்க அவங்க கெட்ட விஷயத்த சொன்னால் அவங்களுடைய தொழில் வாழ்க்கை எல்லாமே பாதிக்குதுங்க இதே நல்ல விஷயத்த சொல்லும் போது அவங்கள வந்து நல்ல விதமாகவே எல்லோருமே ஏற்றுக்குவாங்கங்க இது என்னைய பொறுத்தளவுக்கு அதுதானுங்க நானும் அப்படி தானுங்க நினைப்பேனுங்க என்னோடய கருத்தும் அதுதானுங்க நல்ல விஷயத்த க திரைப்பட கலைஞர்கள் நல்ல விஷயத்த சொன்னால் எடுத்துக்கலாங்க அதே கெட்ட விஷயத்த சொல்லும் போது அது பரவும் போது அதைய பற்றி நம்ம நினச்சுக்கோணுங்கிறது அவசியமே இல்லைங்க நமக்கு